நாங்கள் வீட்டில் பெரஷர் குக்கரு யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம வந்து சாப்பாடு தயாரிக்கும்போது திறந்தவெளி பாத்திரத்தில் சாதம் பாத்திரம் வெச்சு தண்ணி ஊற்றி சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கும் பெரஷர் குக்கரில் இருக்கிறது கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கும் இல்லை அதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு வேக விட்டுட்டோமுன்னா இருக்கும் ரொம்ப குழ குழன்னு போய்விடும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் இதாகிருக்கும் நம்ம திறந்த பாத்திரத்தில் அப்படி இல்லை நம்ம வந்து தாவ தண்ணி அதிகமாகவே ஊற்றிருவோம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு அது பாயில் ஆனதுக்கப்புறம் அதை வடிச்சுட்டு எடுப்போம் இது சா இது இந்த சாப்பாட்டோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பாத்திரம் ஆனால் நம்ம திறந்த பாத்திரத்தில் சமைக்கிற சாப்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வெச்சுருக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கச கசன்னு ஆன மாதிரி ஆகும் ஆனால் பெரஷர் குக்கர் அது வந்து கல் மாதிரி அப்படியே இருக்கும் பெரஷர் குக்கரில் நம்ம சமைக்கிற சாப்பாடு அப்படியே இருக்கும் இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து எது நல்லதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திறந்த பாத்திரத்தில் சமைத்து சாப்பிட்றது தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஃபுட்டாக இருக்கும் பெரஷர் குக்கரில் வைக்கிறது எல்லாமே வெச்சு அடைச்சி அது பாயில்லாகி அப்புறம் அதை உடனே இமீடியட்டாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம திறந்த பாத்திரத்தில் வைக்கிறோம் ஒரு சாப்பாடை வைக்கிறோம் அப்படின்னா வடித்த உடனே எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அதே குக்கரில் வைச்சா அப்படி வே உடனே எடுக்க முடியாது நீங்கள் வெச்சு அந்த விசில் சவுண்டு சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க ஒரு இருபது நிமிஷம் குக்கரில் வெச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த குக்கரை எடுத்ததுக்கப்புறம் அந்த வே குக்கரில் உள்ள விசில எடுக்கிறத்துக்கே ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கழித்து அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை திறக்க முடியும் இருந்தாலும் உணவு வந்து கொஞ்சம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் இது நம்ம திறந்த பாத்திரத்தில் சமைத்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கும் இமீடியட்டாக போட்டொவுன்னே போட்டு நம்ம சூடாக சாப்பிட முடியும் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி இந்த ரப்பர் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் அந்த அதில் இருக்கிற உணவெல்லாம் அதனால் நம்ம எப்பேயும் திறந்த இதில் சாப்பிட்றது தான் ரொம்ப சுவையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி